எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அவங்க எங்களுக்கு நாங்கள் சின்னதாக இருக்கும் போதே எங்களுக்கு எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை அப்போ கரண்ட் வசதி எல்லாம் எங்களுக்கு இல்லை இவங்கதான் அப்போ பழைய காலத்தில் அந்த காலத்தில் மன்னருங்களோ இல்லை பெரிய பெரிய தலைவர்களோ அவர்களெல்லாம் பற்றி நிறைய கதையெல்லாம் சொல்வாங்க அது அந்த கதையை தான் எங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு கரண்ட் இல்லாததுனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் சாயங்கால டைமில் படிப்போம் அதுக்கப்புறமா நாங்கள் நாலு பிள்ளைங்கள் வீட்டில் எங்களால் கரண்ட் இல்லை படிக்க முடியாது அப்படி இருக்கும்போது அந்த அந்த டைமில் எங்களுக்கு இந்த மாதிரி கதை எல்லாம் சொல்வாங்க சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து இந்த கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் தலைவருங்கள் தலைவருங்களோ மன்னர்களோ அந்த காலத்தில் எப்படி நம்மளுக்கு நம்மளுக்கு என்னென்ன பண்ணி கொடுத்தாங்க அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்ருக்கோம் இப்போ கஷ்டப்பட்டு எதுவுமே நம்மளுக்கு சுலபமாக கிடச்சதில்ல நம்ம கஷ்டப்பட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒரு எந்த இது ஒரு சின்ன ஒரு இது பண்ணணும் அப்படின்னா கூட அது கஷ்டப்பட்டு தான் நம்மளுக்கு அந்த சந்தோஷமே கிடச்சிருக்குது இல்லைன்னா எந்த சந்தோஷமும் நமக்கு கிடச்சதில்ல இந்த இந்த மாதிரியான கதைங்களெலாம் நிறையவே சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க எங்கள் அப்பாங்கள் சொல்லிக் கொடுத்ததை வைச்சு தான் இந்த அளவுக்கு எங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அப்போ கரண்ட் இல்லாததுனால் எங்களால் எந்த இதுவுமே தெரிஞ்சுக்க முடியலை பேசியோ சொ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாலோ சொல்கிறத வைச்சு தான் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் ஒரு